நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்தான் கல்லூரில்லாம் படிக்கலை அப்புறம் இப்போ காலையிலேயே எடுத்துக்குனோன்னால் காலையில் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ரெடி ஆகி அனுப்பிவிட்டு சாப்பாடுலாம் செஞ்சு டிஃபன்லாம் ரெடி பண்ணிக் கொடுத்துட்டு அப்புறம் என்னுடைய வேலை என்ன இருக்கும் பெருக்கிறது ச சமைக்கிறது இல்லாட்டி அது சாமான் எல்லாம் கழுவிட்டு அப்புறம் எனக்கு கொஞ்சம் டைலரிங் டைலரிங் வந்து தைக்கணும் என்னுடைய எனக்கு வந்து பிடிச்ச ஹாபிட் என்னென்னால் தையல் தையல் தைக்கணும் இந்தமாதிரி டிரஸ்சஸ்லாம் செய்யணும் பிளவுஸு டிரஸ் எல்லாம் நானே தைப்பேன் அப்புறம் ஃபேஷன் டிசைனிங் ஸ்கர்ட்டு அப்புறம் லாஞ்சா இந்தமாதிரிலாம் நான் தச்சு கொடுத்துருக்குறேன் எங்கிட்ட நிறைய கஸ்டமர் வருவாங்க இந்தமாதிரி பேசுவாங்க அந்தமாதிரி அந்த இதுலேயே வந்து என்னுடைய பொழுது போக்கு போகும் நாள் ஃபுல்லாக தைக்கிலாமா படிக்கலாமா திரும்ப எழுந்து சாப்பிட்டு அப்புறம் திரும்பவும் அதில் உட்காந்துட்டு நமாஸ் படித்திட்டு இந்தமாதிரியெல்லாம் குரான் படித்திட்டு அப்புறம் திரும்பவும் வீட்டுக்காரர் வருவாங்க அவங்கள பார்த்துட்டு திரும்ப நாலு மணிக்கு பசங்க வருவாங்க அவங்கள ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு அப்புறம் நைட்டுக்கு சாப்பாடுலாம் செஞ்சுட்டு அதுக்கு அப்புறம் எதாவது வீட்டு வேலை இருக்குமா துணி கழுவுகிறது அதெல்லாம் பார்த்துட்டு நான் இந்தமாதிரி என்னுடைய முழுநாளும் இந்தமாதிரி இந்த வேலையிலேயே போய்விடும்